இந்த பகுதியில் அடிக்கடி காணப்படும் பறவைகள் வந்து கிளிகள் காகம் கழுகு அப்புறம் ரீசென்ட்டாக மயில்களின் எண்ணிக்கை அதிகமாக இங்கே காணப்படுகிறது அதில் எனக்கு கழுகு வகை பறவைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏனால் கழுகு எவ்வளோ உயரத்தில் இருந்து பறந்தாலும் தன்னுடைய இரையை கீழே இருந்து கரெக்டாக குறி வைக்கும் அதோடய இலக்கை நோக்கி அது கரெக்டாக வந்து அந்த இரையை எடுத்து செல்லும் அதனால எனக்கு கழுகை ரொம்ப பிடிக்கும் மனிதனுக்கு கழுகு ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு சில நேரத்தில் இருக்கும் ஏனால் மனிதன் எதை நோக்கி பயணம் செய்யணும் தனக்குன்னு ஒரு இலக்கை வைச்சிக்கணும் இலக்கை வைச்சிக்கிட்டா தான் அதில் வந்து பயன்பெற முடியும் முன்னேற முடியும் அதனால் கழுகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்